ஹலோ நாங்கள் கடலூர்லேருந்து பேசுறோங்க இது தேவி அபிராமி ஹோட்டலுங்களா உங்கள் ஹோட்டலில் எது மேம் ஃபேமஸாக இப்போ போயிட்டுருக்குங்க

எனக்கு பலாபழ பிரியாணி ஒன்றும் ஃபிஷ்ஷு ஃப்ரையும் வேணும் அது எப்படி ஹோம் டெலிவரி பண்ணுறீங்களா

பணம் வந்து டெலிவரி பாய் கேஷ் ஆன் டெலிவரி தாங்க ஆ ஓகேங்க அட்ரஸ் வந்து நம்பர் ஃபைவ் இந்திரா காந்தி சாலை கடலூர் கடலூர் டிஸ்ட்ரிக் நான் தாங்க ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்குங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ இந்த நம்பருக்கு நாங்கள் இந்த வீட்டு அந்த அட்ரஸ்க்கு கொண்டு வாங்க நாங்கள் ஒன்றே அதான் ஓகேங்க சரி தேங்க் யூங்க தேங்க் யூ தேங்க் யூ